ஹலோ ஆ ஏ எம் பிரியாணியா ஆமாங்க இல்லை வந்து பிரியாணி கொஞ்சம் டெலிவரி வேணும் பிரியாணி வித்து லெக் பீஸோட டூ பார்சல் டெலிவரி கட்டிக் கொடுத்து விடுறீங்களா கொஞ்சம் பார்சல் கட்டி டெலிவரி பண்ணிருங்க வீட்டுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிருங்க ஆ சரிங்க ஆ சரிங்க நன்றிங்க

ஆ சொல்லுங்கள் ஆ கவிகுமார் பேசுறேங்க இந்த இப்போ தாங்க கால் பண்ணலேங்க ஏ எம் பிரியாணிலேர்ந்து ஏ எம்மு ச்சீ கவிகுமார் பேசுறேங்க கொசாமேட்லேருந்து இப்போ கால் பண்ணலங்க உங்களுக்கு ஏ எம்மு இல்லைங்க பிரியாணி வந்து கொஞ்சம் அர்ஜெண்ட்டுங்க பிரியாணியோட இன்னும் ஒரு எஸ்ட்ரா ஒரு ஃபைவ் பிரியாணி எஸ்ட்ரா கட்டிருங்க லெக் பீஸ்ஸு அண்டு சிக்கன் தந்தூரி ஒன்று போட்டுருங்க எக்கு எக்கு எக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தி மொத்தமாக கட்டிருங்க வித்து சட்னி அண்டு சில்லி ஆல்ஸோ சில்லியும் சேர்த்தி போட்டு விட்ருங்க சரிங்களா மறக்காமல் பண்ணி விட்ருங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வேறு எஸ்ட்ரா வந்துட்டாங்க அதனால் தாங்க கோச்சிக்காதீங்க கொஞ்சம் டெலிவரி இதாயிருச்சி பார்த்து எதாச்சும் பண்ணி விட்டு இந்த மாதிரி இது பண்ணிவிடுங்க டெலிவரி மட்டும் கரெட்டாக டெலிவரி பண்ணிருங்க ஹோம் டெலிவரி பண்ணிருங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்தனால தாங்க கொஞ்சம் ஆட்ரு சேஞ்சஸ் ஆயிடுச்சி அதனால் தப்பா எடுத்துக்காதீங்க ட ஓகே இல்லை பரவாயில்லைங்க சார் ஆ ஓகே நன்றிங்க